ஹலோ ஆ குட்மார்னிங் சொல்லுங்கள் அம்மா உனக்கு வேணும்னா இந்தப் பக்கம் இந்த சைடில் இருந்து ரை லெஃப்ட் ரேக்கில் உங்களுக்கு செகண்ட் ரேக்கில் எல்லாமே இருக்குது லெஃப்ட் சைடில் போனீங்கனால் செகண்ட் ரேக்கில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எதுக்காக வேணும் இப்போது சரி ஓகே ஆ ம் சரி ஆ ஓகே அது ஒன்றுமே இல்லைமா ஈஸிதான் இப்போ என்னென்னால் ஒன்றுக்கு பேங்க் போனால் ஒன்று வித்துட்ரா நீங்கள் சொன்ன மாதிரி வித்ட்ரா இல்லை விட டெபாசிட்டு ஒன்று வித்துட்ரானு கேட்டிங்கனால் வித்துட்ராக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மில் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்க மம்மி வந்து அந்த காசை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கனால் இப்போ டாடி அமௌண்ட்டில் டாடியோடய அகௌண்ட்லேருந்து காசு டாடி அகௌண்ட்லேருந்து உங்கள் மம்மி காசு எடுக்கணும் சொன்னாங்கனால் டாடியோடய பேர் எல்லாம் கேட்கும் ஸோ அவரோடய அகௌண்ட் நம்பர் என்னென்னு கேட்கும் எந்த டேட்டில் எடுக்கிறீங்க இன்றைக்கி வித்ட்ரா நீங்கள் பண்ணப் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்னால் அந்த டேட்டு ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் நான் வித்ட்ரா பண்ணப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வித்ட்ரா கொடுக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோடய அட்ரெஸூ உங்களுக்கு எந்த ப்ராஞ்ச்சுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க எந்த ப்ராஞ்ச்லிருந்து வித்ட்ரா பண்ணணுன்னா அந்த ப்ராஞ்ச் பேர் நீங்கள் அந்த பிராஞ்ச் நேமை நீங்கள் எண்ட்ரி பண்ணணும் இது எண்ட்ரி பண்ணிட்டப்புறமா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பேங்க் ஆஃபீஸர் இருப்பார் அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துர்ணும் அப்போ அவங்க வந்த சைன் போட்டுவிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணி கொடுப்பாங்க இது வந்து ஒன் டே ஃப்ராசஸ் ஆகும் ஓகேங்களா மினிமம் இதுதான் வித்ட்ரா முடிஞ்சுருச்சு இதே நீங்கள் வந்து டெபாசிட் அப்படின்னு போணுனால் எவ்வளோ அமௌண்டு டெபாசிட் பண்ணுறோம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் நீங்கள் எந்த அகௌண்ட்டுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணணும் இப்போ உங்கள் அகௌண்ட்டுக்கே நீங்கள் போடுனுனா உங்கள் மம்மி வந்து உங்கள் அகௌண்ட்டுக்கே போட்டுக்கணும் அவங்க அகௌண்ட்டில் போட்டுக்கணும் அப்படின்னா அவங்களோட அகௌண்ட்டை வந்து அகௌண்ட் நம்பர் எழுதணும் இல்லை இந்த காசை வந்து அவங்க அங்கிள்க்கு அவங்க பாட்டிக்கு போடணும் அப்படின்னா அவங்களோட பாட்டிக்கோட அகௌண்ட் இருந்துச்சின்னா அந்த அகௌண்ட் நம்பரு அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை போடப் போகிறீங்க அந்த அமௌண்டை ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறமா எந்த இப்போ நீங்கள் இப்போ பண்ணுற கண்டிப்பாக எப்போது இருந்தாலும் டேட்டு இப்போ எந்த ப்ராஞ்ச்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்க ப்ளேஸூ அதை கண்டிப்பாக எழுதணும் அதேமாதிரி சிலதுலாம் வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம அமௌண்டு போடப் போறோனம் போது அ அமௌண்ட் டெபாசிட் பண்ணும்போதுனால் இப்போ நீங்கள் எவ்வளோ பே ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போ எடுத்துவிட்டுப் போகிறீங்க அப்போ நான் ஐம்பதாயிரம் வந்து நம்ம ஃபில் பண்ணி காமிக்கணும் எவ்வளோ வந்து ஐயாயிரம் நோட்டு எவ்வளோ வந்து ஆயிர ரூபாய் நோட்டு எவ்வளோ வந்து இரநூறுபா நோட்டுன்னு சொல்லிட்டு அது ஃபில் பண்ணி காமிக்கணும் ஸோ டி இந்த நோட்டு இந்த எடுத்துனு போகிற அமௌண்ட்டு ஃபிஃப்டி தௌசனை நம்ம ஃபில் பண்ணி எவ்வளோ ஆயிர ரூபாய் இருக்குது எவ்வளோ வந்து இரநூறுரூபா இருக்குன் சொல்லிட்டு எல்லாத்தையும் அதில் கேட்கும் இன்ட்டு பண்ணி எல்லாமே கேட்கும் ஸோ அதை கரெக்டாக நம்ம இ இன்ட்டு பண்ணி அதை கால்குலேஷன் போட்டு ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம யார் போடுறோம் நம்மதான் போடுறோம் நம்மதான் வந்து டெபாசிட் பண்ணுறோம் நம்மளோடய சைன் சிக்னேச்சர் கண்டிப்பாக போடணும் ஸோ இது பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் திருப்பி அதேமாதிரிதான் இந்த அமௌண்ட்டையும் இதையும் சேர்த்து எடுத்து போய் அங்கேருக்க பேங்க் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட இதை கொடுத்தீங்கனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சீல் போட்டுவிட்டு அவங்க ஒரு காப்பி வச்சுட்டு அந்த அமௌண்ட் எடுத்து வச்சுருவாங்க இன்னும் ஒரு காப்பி சின்ன காப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இந்த மினிமம் எப்போ எதுனாலுமே நீங்கள் வித்ட்ராவும் சரி டெபாசிட்டும் சரி ஒருநாள் கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஸோ இவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது நீங்கள் போகும்போதே இந்த ஃபார்மை கேட்டுவிட்டு எதுக்கு என்ன ஃபார்மு எதுக்கு இது ஃபார்ம் இதை நீங்கள் வந்து வித்துட்ரா சொன்னீங்க இப்போது டெபாசிட் சொன்னிங்க இன்னொன்று வந்து நம்ம கே இப்போ சிலவங்க வந்து செக்காக கொடுப்பாங்க பின்னாடி செக்கை வந்து கொடுப்பாங்க அது எப்படிங்க இந்த இது பண்ணணும் சொன்னாங்கனால் அந்த செக்கையும் இன்னோரு ஃபார்மும் இருக்குது அதுக்குனு ஒரு தனி ஃபார்ம் இருக்கும் அது வந்து நீ இப்போது உங்கள் அகௌண்ட்டில் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அந்த செக்கையும் சேர்த்துட்டு இப்போல்லாம் நாங்கள் கையில் வாங்குறதில்லை அதுக்குனு ஒரு பாக்ஸ் இருக்கும் ஸோ அதை ஒரு பாக்ஸில் வந்து போட சொல்லுவாங்க அந்த செக்கையும் அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ண ஃபார்ம்மையும் பின் பண்ணி அதில் போட்டுட்டால் அது நம்ம எந்த அகௌண்ட் யாருக்கு வந்து இந்த செக் போகணுமோ அது கரெக்டாக போகும் ஸோ இதுதான் நம்மளுக்கு நீ படிச்சுருக்கல்ல நீ படிச்சின்னால் உங்கள் மம்மிகிட்ட சொன்னால் அவங்க கரெக்டாக சொல்லிடப் போகிறாங்க தெரியலைனா நீதான் சொல்லணும் இந்த ஃபார்ம்தான் நீ ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்க அம்மாக்கூட இருந்து ஃபில் பண்ணா போதும் மூணு ஃபார்ம் இருக்குது அது கரெக்டாக எந்த ஃபார்ம்னு கேட்டால் சொல்வாங்க உங்களுக்கு மேலேயே இந்த ஹெட்டிங் போட்டிருக்கும் வித்துட்ரா கீழே வந்து டெபாசிட் அப்படின்னு நீங்கள் போகும்போது போகிறீங்களா அம்மா கூட அப்போது நீங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி ஸோ இதுக்கு நீங்க புக்கு வேணுனால்கூட புக் எடுத்துக்கலாம் ஓ நீங்கள் நீங்கள் லெஃப்ட்டு சைடில் போயிட்டு செகண்ட் ரேக்கில் இருக்குது இல்லை நீங்கள் நான் சொன்னதைக்கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியணும் வேணும் அப்படின்னா நீங்கள் லைப்ரரியில் இருக்கிற புக் கூட பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்கள் மம்மிக்கி ஹெல்ப் பண்ணுங்க ம் ஓகேம்மா தேங்க்யூம்மா